இப்போது வந்து பார்த்திங்கன்னா உலகம் வந்து ரொம்பவே மாறிடுச்சு ரொம்ப அட்வான்ஸாக மாறிடுச்சு அந்த காலத்தில் எதனால் ஒன்னுன்னா ஒரு ஊர்ல பார்த்திங்கன்னா வீடுங்களே முத குடிசை அந்தமாதிரி தான் போட்டிருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிட்டி சிட்டி மாரி மாடன் ஆயிருக்குது அந்தக் காலத்தில் சிட்டி எப்படி இருந்துச்சோ அந்தமாரி இப்போ கிராமமே மாறிடுச்சு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் மாடி வீடாக இருக்குது படிக்கட்டு அது இதுன்னு டைல்ஸ் போட்டாங்கள் எல்லாமே வந்துடுச்சு இப்போ அப்பெல்லாம் வந்து குடிசை வீடு இந்த மண்ணில் செஞ்ச மண்ணிலலாம் கட்டிகிட்ருப்பாங்க இப்பெல்லாம் செங்கல் வச்சே கட்ட ஆரம்மிச்சிட்டாங்க ஊர்ல அப்போ வந்து மண் வீடு இந்தமாதிரி மண் பானை மண் பானை இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தமா இப்போ வந்து எல்லாம் பிளாஸ்டிக் டப்பு சில்வர் பாத்திரம் அந்தமாரி ஆயிடுச்சு எல்லாமே இப்போ அந்த காலத்தை விட பார்த்திங்கனா இந்த காலத்து எல்லாமே மாறி தான் இருக்குது அந்த காலத்தில் நம்ம டிவி டிவி எல்லாம் இருக்காது ரேடியோ தான் இருக்கும் ரேடியோவில வந்து எல்லாம் நியூஸ் கேட்போம் நியூஸ்னால் கூட ரேடியோவில தான் கேட்கறமேரி இருக்கும் அதுவும் ஊருக்கு வேணா ஒரு இடத்துல இருக்கும் மக்கள் எல்லாம் கும்பலாக வந்து கேட்பாங்க அந்தமாரி கேட்குறமேரி இப்போலாம் பார்த்திங்கனா வீட்டுக்கு வீடு டிவியே தனியாக இருக்குது